ஹலோ சொல்லுங்கம்மா ஆமாங்க சரி ஓகே ஸோ முதல்ல ஒ உங்கள் பொண்ணுக்கு பதிமூணாந்தேதி சாயங்காலமா இல்லை பதினாலாந்தேதி காலைலேயா அப்படியா இல்லை ஓகே ஓகே இப்போது என்னென்ன மாதிரி மேக்கப்பு இருக்குன்னால் த்ரீ டி மேக்கப் இருக்கும் ஹெச்டி மேக்கப் இருக்குது வாட்டர் மேக்கப் இருக்கும் இப்போ அதாவது அப்படின்னா என்னது இந்த கலையாமல் இருக்கும் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க அப்படியெல்லாம் இருக்குது அப்புறம் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குது வெவ்வேறு விதமான ஜுவல்ஸ் இருக்குது இப் ஆ ஆமாம் ஆமாம் எங்கள் கிட்டே இது நாங்களே ஜுவல்ஸெல்லாம் கொண்டு வந்துடுவோம் இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு மே மேக்கப்புக்கும் இந்த ஹேர் ஸ்டைல் எதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கா எப்படி ஹேர் ஸ்டைலேயும் மாற்றணும் ஆ ஓகே இப்போ ட்ரெண்டுக்கு இப்போ தலைமுடி வந்து ஹே ஹேர் ஸ்டைல் பின்னாடி இருக்கிறது வந்து சுருள் சுருளாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை நேராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை கொண்டை போடணுமா இல்லை ஃப்ரீ ஹேர் வே வேறு எந்தமாதிரி இருக்கணுமா அப்படி எல்லாம் கேட்டலாக் இருக்குது எனக்கு ம் சரிங்களா இப்போது அந்த கேட்டலாக்கை நானும் உங்களுக்கு அனுப்பி தரேன் அந்த கேட்டலாக்லேயே என்ன இருக்குன்னால் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலுக்கும் ஒவ்வொரு பணம் இருக்கும் அப்போ உங்களுக்கு உங்கள் பொருளாதாரத்துக்கு எது வேணும்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம என்ன செய்வோன்னால் நம்ம அது உங்கள் உங்கள் பொண்ணுக்கு அதை போடலாம் இப்போது ஒருவேளை உங்கள் பொண்ணு வந்து மாநிறமா இருக்கிறாங்களா அல்லது அந்த கி ஸ்கின்னி கலரில் இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும் இப்போ உங்க ஆ

ஓகே ஓகே இப்போது நான் லெஹங்காவுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸுக்குள்ளே டிஃப்ரெண்ட்டாக என்னென்ன மேக்கப் பண்ணியிருக்குறோமோ அதுக்கான கேட்லாக்கை அனுப்புகிறேன் அதேமாதிரி இப்போ மேக்கப்புக்கு தனியாக இருக்கும் ஹேர் ஸ்டைலுக்கு தனியாக இருக்கும் அதை ரெண்டையும் நீங்கள் பாருங்க அதை ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்க முதல்ல பொண்ணை என்ன சொல்லுங்கள் நீங்கள் நேரடியாக வர சொல்லுங்கள் நானுமே நான் என்ன பண்ணுறேன் இங்கே எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்சிக்யூட் பண்ணி காட்டிடுறேன் காட்டிவிட்டு அதுக்கு பிறகு எதுதெதுக்கு எவ்வளவு பணம் வரும் எது போட்டால் அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ்ஸை நான் அவர்களுக்கு தர்றேன் அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து அவங்களை ஒன்றை செலக்ட் பண்ண வச்சுடலாம் அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருங்க பேசுருங்க குட் ஓகே ஓகே ம்